ஆறு பத்து ரெண்டாயிரத்து பத்து மூணு நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி ஆறு அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சி மூணு நாலு ரெண்டாயிரத்து ஒன்று ஆறு நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு